நான் போன மாதம் வந்து ஆன்லைனில் ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து வாங்கியிருந்தேன் அது ஒரு மாதம் நல்லாயிருந்துச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து அது கன்டினியூஸாக போட ஆரம்மிச்சதுலேருந்து தோல் இருக்கு முகத்துலக்குற தோல் வந்து அங்கங்கே சிவப்பு சிவப்பா வரக்கு ஆரம்மிச்சிருச்சி அதுக்கப்புறம் வந்து பிக்கிறதுக்கு ஆரம்மிச்சிருச்சி அப்புறம் ஸ்கின்னெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு அந்த வெள்ளை கலரில் மேலே வந்து தோல் விடறக்காரம்மிச்சிருச்சி அதனால் வந்து இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிற மாதிரி இருக்கு